நான் பள்ளியில் பள்ளி படிக்கும் போது ரிலே பந்தயத்தில் ஓடியிருக்கிறேன் அது எனக்கு ரொம்ப அனுபவமாக இருக்கிறது அது அப்பள்ளி படிப்பில் அப்போ படிக்கும் போது அந்த ரிலே ஸ் விளாயாட்டுப் போட்டியில் எனக்கு மிக்க ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வம் இருக்கும் போது ரிலேயில ல ஸ் ஷார்ட்கட் எல்லாத்திலையுமே நான் பங்கு அளிப்பேன் அப்படி அளிக்கும் போது நான் ஆண்டுதோறும் விழா ஆண்டு விழாவில் நான் பந்தயத்தில் சேரும் போது முதல் பரிசுலேயிருந்து மூன்றாம் பரிசு வரை நான் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு பரிசை வாங்கி வாங்கிடுவேன் அப்படி எனக்கு பள்ளியில் எனக்கு ஆர்வம் அதிகம் அதை மாரி ஸ் ஸ்டேட் லெவெல்லையும் நான் ஆர்வம் எனக்கு பரிசு வாங்கியிருக்கேன் பள்ளி பந்தயத்தில் நான் முதல் பரிசு மட்டுந்தான் வாங்குவேன் ஸ்டேட் லெவெல்ல நான் முதல் பரிசுலேருந்து மூன்றாம் பரிசுக்குள்ள கண்டிப்பாக ஏதோ ஒரு பரிசு நான் வாங்கிடுவேன் அந்த மாதிரி தான் நான் ரிலே பந்தயத்தில் பயிற்சியாளலராக நான் பணியாற்றினேன் என்னோடய பயிற்சியாளர் வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்னோடய ஆசிரியர் அதனால் எனக்கு ரெம்ப உதவியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் பயிற்சி அளித்து பந்தயத்தில் முன்னேறி வர வேண்டும் நன்றாக ஓடி விளையாடி பயிற்சியில் முதல் பரிசாக பெற்று மாணவர்கள் மாணவர்கள் வர வேண்டும் என்று என்னோடய கோரிக்கையாக நான் கூறினேன் என்னோடய ஆசிரியர் வழிகாட்டியாக இருக்கிறார்கள் அப்போ இருக்கும் போது எனக்கு மிகவும் தாழ்மையாக இருந்தது அதே மாதிரி தான் நீங்களும் இருக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன்